இப்போது வந்துவிட்டு நைட் நேரத்தில் அர்ஜென்டாக எங்கையாவது போகணும் அப்படின்றத வந்துட்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போருக்க சிச்சுவேஷன்ல வந்துட்டு இப்போதெல்லாம் நம்ம வந்துட்டு புக் பண்ணிணாலே வந்துட்டு கேப் வந்துடுது இல்லைங்களா ஸோ எந்தப் பிரச்சினையும் இல்லை இப்போதெல்லாம் வந்துட்டு ஆட்டோவை தேடணும் ஏதாவது வண்டி கிடைக்குமா போயிடலாமா அப்படின்ட்டு யோசிக்க வேண்டிய அவசியமில்ல இப்போதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆப் மூலமா ஃபோன் மூலமா வந்துவிட்டு கேப் புக் பண்ணி நம்ம பிக்கப் பண்ணுற இடத்தியும் அவங்களுக்கு வந்துவிட்டு அசைன் பண்ணிடோன்னா லொக்கேஷன் சென்ட் பண்ணிடோனா அவங்க வந்து வந்து நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க இப்போருக்க வந்துவிட்டு இப்போது ஆட்டோ கிடைக்குமா வண்டி கிடைக்குமா ராத்திரி நேரத்தில் எப்படி போக முடியும் ரொம்ப லேட்டாகுதே அப்படினு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை இப்போருக்க சிச்சுவேஷன் இப்போ வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருச்சுல்லைங்களா நம்ம வந்துவிட்டு புக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கான லொக்கேஷனில் வந்துட்டு அவர்களுக்கு ஷேர் பண்ணிட்டோனா அவங்க வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இப்போது வந்துவிட்டு இரவு நேரத்தில் ரொம்ப லேட்டாகி போறேன்ர சைடில் வந்துவிட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு ஸோ எந்த ஃபியர் எதுவுமே வந்து தேவையில்லை நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று